ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்கள் வந்திருக்கு நான் சூப்பர் மார்க்கெட்லேருந்து பேசுறேன் சார்

சரிங்க சார் நாளைக்கு சீரக சம்பா சரிங்க சார் சரிங்க சார் நம்ம எல்லாமே இப்போ ஓன் ப்ராடக்ட் தான் சார் என்ன எண்ணய் சார் என்ன ஆயில் சார் கடலெண்ணய் இது மாதிரிலாம் என்ன வேணும் சார் ம் ம் நம்மளுது அதிகமாக ஃபேமஸு ஸ்வீட் தான் சார் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ம் ம் சரிங்க சார் ஆ கிடைக்கும் சார் நம்ம எல்லாமே நம்ம ஓன் நாட்டு சக்கரை அது மாதிரி போட்டு தான் சார் பண்ணுறது நம்ம எல்லாமே அதுதான் நம்ம இதில் கொஞ்சம் காஸ்ட்லி ஏன்னா எல்லாமே வீட்டு முறைப்படி தான் சார் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம்

சரிங்க சார் ஆ எல்லாமே சுகரு எல்லாம் நம்ம எல்லாமே நாட்டு சக்கரை இந்த மாதிரி சுகருக்குத் தகுந்தது தான் சார் நம்ம எல்லாமே பண்ணுறோம் குழந்தைக்கு வந்து சைடு எஃபக்ட் இல்லாமல் எல்லாரும் வயசானவங்கள் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி தான் சார் நாங்கள் பண்ணுறோம் ம் ஆ ஆ இருக்குது சார் ஆ அந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துடும் சார் ஆ சரி நம்ம ஜிலேபிலாமே நல்லா நம்ம ஜிலேபி ரொம்ப ஃபேமஸ் சார் நம்மல்ல நம்ம இது சுகர் பேஷண்டும் சாப்பிடலாம் சார் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம்

ம் நம்ம இந்த இலையில இந்த ஸ்வீட் வைப்பாங்கல்ல சார் இந்த மைசூர்பாக்கு எல்லாம் எல்லாம் சாப்பிடற மாதிரி எல்லாம் அது சூப்பராக இருக்கும் சார் எல்லாமே ஹை க்வாலிட்டி தான் எல்லாமே ஹை க்வாலிட்டி தான் சார் பண்ணுறோம் எல்லாமே

ஆ எல்லாமே நீ நீட்டாக இருக்கும் சார் இந்த குழந்தைகள் சாப்பிட்டு தைரியமாக அதில் எந்த சைடு எஃபக்ட்டு எதுவுமே கிடையாது சார் பெரியவங்கள் வரைக்கும் சாப்பிடலாம் சார் சின்ன பிள்ளைல இருந்து பெரியவங்கள் வரையும் சாப்பிடலாம் சார் எந்த ப்ராப்ளமும் இல்லை சார் ஓகே ஆ பண்ணிக்கலாம் சார் ஆ ஓகே நன்றி சார்